நான் வந்து வரைகிறதுக்கு வந்து ஹெச்பி பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதில்தான் வந்து அக்யூரெட்டாக வரைய முடியும் அப்புறம் வந்து அதோடைய கூவெல்லாம் வந்து சீக்கிரமாக உடையாது அதனால வந்து அந்த பென்சில் தான் வந்து வரைகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜெஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் மற்ற இதுக்கெலாம் வந்து கலரிங் அந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுவே வந்து ஹெச்பி அயிட்டம்ஸ் தான் இருக்கும் அப்புறம் வந்து மற்ற கலரிங் பெயிண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆயில் பிட் பெயிண்ட் பெயிண்ட் பென்சில் யூஸ் பண்ணுவேன் அதுவந்து நல்லா வந்து ரியலாக காமிக்கும் இமேஜஸ் எல்லாம் ஒவ்வொரு டைம் வந்து இதோடைய பிரைஸ் வந்து பென்சில்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து விலை கம்மியாகதான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் வந்து எரேஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எட்ஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுற இன்ட்ஸ்ட்ரூமென்ட்ஸ் உடைய விலை தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் கலரிங் கலரோட விலையும் வந்து கம்மியாகதான் இருக்கும்